பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இரபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்திமூணு இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று